ஆ சொல்லுங்க எங்கே மேடம் நாங்கள் வந்துகிட்டே தான் இருக்கோம் ஒன்றுக்கு நாலு டைம் வந்து போனேன் இன்றைக்கு வாங்க நாளைக்கு வாங்கனுட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்களா ஃபர்ஸ்டு எல்லாேரையும் சரி ஓகே நீங்கள் எங்கள் மேலே தப்பு சொல்லாதீங்க நாங்கள் தான் வரோம் நாங்கள் போய்விட்டு ஆதார் அப்டேட் பண்ணுறதுக்காக கியூவில் நின்று நாலு மணிக்கு போய்விட்டு போஸ்ட் ஆஃபீஸ்சில் நாலு மணிக்கு போய்விட்டு அங்கே டோக்கன் வாங்கி நாங்கள் ஆதார் அப்டேட் பண்ணிவிட்டு அங்கே இருந்து வந்து உங்கள் கிட்டே ரேஷன் கடையில் நாங்கள் லிங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தால் நீங்கள் ஏங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்ட்றீங்க நாங்களும் பசங்களை ஸ்கூல் எ ஏஒ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எங்கள் வீட்டுக்காரர் லீவு போட்டுவிட்டு வந்து பார்த்தாரு அதுக்கப்புறம் என் பசங்களை லீவு போட்டுவிட்டு வந்து ஸ்கூல் போகிற பசங்களை கூட்டிகிட்டு வந்து நான் நாலு டைம் வந்து நின்றேன் அதுக்காக நீங்கள் ஃபர்ஸ்ட் யாருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுமோ அவங்களுக்கு பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்கூலெலாம் விட்டுவிட்டு பசங்கள் பிள்ளைங்களோட படிப்பெலாம் கெடுது இல்லைங்களா ம் சரி ஓகேங்க இப்போ எங்கள் மேலே என்ன தப்பு இருக்குது நாங்கள் தான் கரெக்டாக வந்திருக்கோம்ல்ல சரி நாங்கள் வந்தால் நீங்கள் நாங்கள் வரோம் நீங்கள் கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துகிட்டு எங்களுக்கு முடித்து விடுங்க ஏன்னால் நாங்கள் வந்து அடிக்கடி லீவு போட்டுவிட்டு எங்கள் வீட்டுகாரரோ என் பசங்களையோ லீவு போட்டுவிட்டு அடிக்கடியெலாம் என்னால் கூட்டிகிட்டு வர முடியாது ம் நான் ஒரு நாள் ச உங்களுக்கு இந்த நம்பருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் ஆ அந்த நம்பரில் இருந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணி எங்கள் வேலையை நீங்கள் முடித்து விட்ருங்க

ம் சரிங்க சரிங்க

ம் சரிங்க சரிங்க ஓகேங்க சரிங்க கண்டிப்பாக நான் வரேன் அதுக்கு தகுந்த மாதிரி ஏன்னால் பசங்களெல்லாம் லீவில் நீங்களும் எங்களை புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா பசங்களை லீவில் இருந்து நான் அடிக்கடி லீவு போட முடியுமா நைந்த் டென்த் படிக்கிற பசங்களை கூட்டிகிட்டு ம் சரிங்க மேடம் ஓகே தேங்க்ஸ் மேடம்